கண்டிப்பாக ஊடகமும் கல்வியில் வந்து தமிழ் மொழி வந்து ரொம்ப நல்லாவே ரெப்ரெசெண்ட்டாகி தான் இருக்குது ஏன்னால் இப்போ நம்ம வந்து எந்த ஒரு டிஜிட்டல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் இல்லாட்டி எந்த ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் தமிழ் மொழி தான் ஃபஸ்ட்டு சிறந்து விளங்குது அதுவும் இல்லாமல் நம்ம மொபைலில் இப்போ டைப் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீபோர்ட்லேயும் தமிழ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம மொபைலில் வந்து செட்டிங்ஸும் தமிழில் வெச்சுக்கலாம் டிஜிட்டல் உலகத்தில் தமிழ் வந்து ரொம்ப வந்து